வணக்கம் அந்த காலத்திலருந்து காயின் ஸ்டாம்ப் இதெலாம் வந்துட்டு சேகரிச்சு வச்சு வந்துட்டு பின்னாடி வர தலைமுறைக்காக இது வந்துட்டு வைப்பாங்க சேகரிச்சு வைப்பாங்க காயின்ஸை வந்துட்டு அந்த காலத்தில் ஓரணா ரெண்டன்னா அனா கணக்கில் ஒரு பைசா ரெண்டு பைசா மூணு பைசா அஞ்சு பைசா இருபது பைசா இது மாதிரி காயின்ஸெலாம் நிறையா இருந்துச்சு இப்போ அதுக்கு பின்னாடி இருபத்திஞ்சி காசு ஐம்பது காசு ஒரு ரூபா இது மாதிரி வந்த பின்னாடி இப்போது பத்து ரூபா காயின்ஸ் இருக்குது அஞ்சு ரூபா காயின்ஸ் இருக்குது இப்போது அது போக நூற்று ஐம்பது ரூபா காயின்ஸெலாம் வந்திருக்கு அதெலாம் சேகரிச்சு வச்சு பின்னாடி வர தலைமுறைக்காக இது இருந்ததுலாம் வச்சு பயன்படுத்துவதுக்காக சொல்லுவாங்க அதே மாதிரி ஸ்டாம்பு அப்போது வந்துட்டு காமராஜ் காலத்தில் இருந்து அப்போது அது தலைவர்கள் ஸ்டாம்பு நம்ம விடு விடுதலை போராட்டதிற்காக பாடுப்பட்ட தலைவர்களுடைய ஸ்டாம்பு மற்றவங்க ரெவின்யூ ஸ்டாம்பு கோஸ் ஸ்டாம்பு இது மாதிரி இது மாதிரி ஸ்டாம்ப்ங்களை வந்து சேகரிச்சு வச்சு அதை வந்துட்டு பின்னாடி தலைமுறைக்காக அதை வந்து வரும் தலைமுறைகளை வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்டாம்ப் சேகரிப்பாங்க